ஆமாம் நீங்கள் ஆ இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் ஆ இருக்குங்களே ஆமாம் நாங்கள் வந்து அன்றைக்கே வாங்குகிற காயை அன்றைக்கே சேல்ஸ் பண்ணிவிடுவோம் எங்களுக்கு ஸ்டாக்கு எதுவும் வச்சுக்கமாட்டோம் நாங்கள் உங்களுக்கு எத்தனை எங்களுதா திருச்சி ரோடு கிட்டே இருக்குது உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்னு சொன்னிங்கனால் பேக் பண்ணிவிடுவோம் கத்திரிக்காய் வந்து முப்பது ரூபா ஒரு கிலோ உருளைக்கெழங்கு நாற்பது ரூபா கேரட் வந்து எழுபது ரூபா ஆ இருக்குதுங்க பிரெஷ்ஷாகதான் இருக்கும் ஆ சரிங்க மேம்